கிரிக்கெட்டில் வந்து நாங்கள் நிறைய விளையாடும்போது நிறைய லீக் மேட்ச்லாம் விளையாடிட்டு அதுக்கப்றம் நாங்கள் நிறைய டீம்மை வந்து தோற்கடிச்சிட்டு அது அப்பறம் அங்கேருந்து மேலே மேலே வந்து நாங்கள் பரிசை வந்து வின் பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு இறுதி போட்டிக்கு வந்து நாங்கள் முன்னேறுவோம் இப்போ இறுதி போட்டியில் வந்து எதிர் அணிக்கூட மோதும்போது திடீரென இப்போ வந்து மேட்ச் ட்ராவாயிடுச்சு அப்படினு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதனால் பார்த்தீங்கனா நாங்கள் அவ்வளோ தூரம் வந்து ஜெயிச்சுட்டு திரும்பி வரும்போது ரொம்ப கஷ்டமாயிருக்கும் இதனால் மேட்ச் டையினு சொல்லும்போது மனசுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதில்லாமல் வந்து பரிசை வந்து ரெண்டு பேரும் வந்து பிரிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாகதான் கடினமான விஷயமாகதான் இருக்கும்